ஹலோ வணக்கம் சார் ஆரோக்கியா ஹோட்டலுங்களா நான் ரெண்டு இட்லி அப்பறம் சாம்பார் ஆட்ரு பண்ணியிருந்தேன் வெப்சைட்டில் உங்கள் வெப்சைட்டில் இன்னும் வரலிங்களே ரொம்ப நேரமாகவே நான் வெய்ட் பண்ணிட்டிருக்கேன் ஆட்ரு பண்ணி ஒரு டூ ஆர்ஸ் அதுக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ அது என்ன ஆச்சு ஆட்ரு எந்த நிலமைல இருக்குது நான் வேறே இடத்துல இருக்கேன் என்ன எனக்கு என்னோடய சிஸ்ட்டர்க்கு ஆட்ரு பண்ணியிருக்கேன் அது ரிசியு பண்ணல சொன்னாங்க அவங்க எங்கே இருக்காங்க டெலிவரி பண்றவங்க இல்லாட்டி ஆட்ரு எடுத்தாங்களா இல்லையா இல்லை அது ரிட்ட கேன்ஸல் பண்ணிட்டாங்களா என்ன நிலமைல இருக்குன் கொஞ்சம் பார்த்து சொல்கிறிங்களா ஓ ஓ இப்பதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா சரி சரி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் வீட்டு அட்ரஸ் வேணா திரும்பி சொல்லட்டுங்களா நோட் பண்ணிக்கோங்க டூ பார் ஃபிப்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர்த் அவென்யூ புதூர் அங்கே தினகரனு ஒரு ஸ்டோர்ருக்கும் அது பக்கத்தில் வந்து ஒரு சந்து ஒன்று போகும் அதில் வந்து ரைட் ரைட் எடுத்து அப்படே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் வந்திங்கன்னா முன்னாடி ஒரு ப்ளூ கலர் பில்ட்டிங் இருக்கும் அது தாண்டினீங்கன்னா தேர்ட்டில் ஒரு இன்னும் ஒரு ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்து அங்கே ஒரு ஆட்டோ ஆட்டோலாம் நிற்கும் அங்கே அப்படே கீழே இறங்கி வந்தீங்கன்னா அங்கே ஃபோர்த்து வீடு தான் அது நம்பர் வேணா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறிங்களா மொபைல் நம்பர் ஓகே நைன் ஃபைவ் ஃபை ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபை ஓகே நீங்கள் மு முடிச்சிட்டு நீங்கள் கீழே போய் எங்கே நிற்கணும் நீங்கள் வரதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்க அவங்க இறங்கி வந்து நிற்க சொல்கிறேன் நான் அவங்க அப்படே அதை வாங்கிக்குவாங்க சரி ஓகே ம் தேங்க்யூ